ஹலோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பாடத்திட்டங்களை பற்றி பேசப்போகிறோம் இந்த வாரத்துக்கான பாடத்திட்டங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் சொல்கிறிங்களா மாணவர்களுக்கு இத ஏற்கொள்வதற்கு சரியான ஒரு நேரங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு டூ ஐந்துங்கிறது சரியாக இருக்குமா இல்லை வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து வகுப்புகள் எடுக்கலாமா அதாவது மாலை ஆறு மணி வரைக்கும் அவங்களுக்கு வருப் வகுப்புகள் நம்ம வந்து இன்னும் நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு கற்றுத்தரலாமா மாணவர்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதா அவங்களுக்கு எல்லா பாடங்களும் புரிகிறதா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர் கற்றுக்கொள்வது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தேர்வு மட்டும் தேர்வுக்கு மட்டும் அவங்களுக்கு உதவக்கூடாது அவங்க வாழ்க்கைக்கும் அது உதவணும் அது மாதிரி தானே நீங்கள் வந்து பாடங்கள் இப்போ எடுத்திருக்கீங்க மாணவர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அதனால் வந்து நம்ம தான் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு அட் அதாவது ஒரு நாளுக்கு இரண்டு தேர்வுகளாக வைங்க இரண்டு தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு முறைகள்ல வைங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகோல் அந்த எழுது வடி எழுத்து வடிவத்தில் ஒன்று வைங்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சி வழக்கில் வைங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எளிதில் தங்களது பாடங்களை உட் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆ ஆ இன்னொரு விஷயங்கள் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் எப்படி இருக்கிறீர்கள் அதாவது ஒரு மாணவனிடம் ஒரு ஆசிரியனாக இருப்பதை விட அவனுக்கு அவ அவனிடம் ஒரு நண்பனாக இருந்தால் இன்னமும் நீங்கள் என்ன அவன்கிட்ட சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரமாக சொல்லிடலாம் நீங்கள் முதல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கான ஒரு ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் அந்த ஆசிரியர் மாணவர்ங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரம் வந்து சரி செய்ய முயற்சி செய்யுங்க ஏன்னா மாணவர்கள் நம்மக்கிட்ட என்ன குறை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னமும் எங்களோடய ஆசிரியர்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கறதுக்கு தயக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எனக்கு வந்த ஒரு குற்றச்சாற்று உங்களால் அதை சரி செய்ய முடியுமா மிக்க மகிழ்ச்சி நீங்கள் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களும் நல்லா ஒரு ஒற்றுமையாக இருந்து மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சிக் கொடுங்க நன்றி